எல்லாத்துக்குமே மாடு கழுவ தண்ணி வேணும் சாமான் செட்டு கழுவ தண்ணி வேணும் துணி துவைக்க தண்ணி வேணும் ஏதோ அப்புறம் தண்ணி இல்லைன்னா முதல் தண்ணிதான் தேவை தண்ணி இருந்தால் முதல் புழங்குறது இது தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டுதான் வேறு வேலை பண்ணணும் எட்டு மணி ஆகிட்டா தண்ணி நின்று போயிடும் கரண்டு ஆஃப் ஆகிரும் தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டுதான் வேறு வேலை தண்ணி அப்புறம் எதாவது செடி இருந்தால் அந்த தண்ணி விடுவோம் வேறு வேலை என்ன பண்ணுவோம் அதுதான் முதல் தண்ணிதான் தேவை